நகர்ப்புறங்களுக்கும் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது என்னனு பார்த்தீங்கனா கிராமத்தில் வந்து எந்த ஒரு பொருளுமே சரி இயற்கை முறையில் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம நேச்சராக வந்து நம்ம பயன்படுத்திக்கிலாம் ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கனா இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சு தான் அங்கே வந்து கைக்கு கிடைக்கிறத்துக்குள்ள அது வந்து மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு வந்து அது ஃபிரஷ்ஷாக இருக்கிற மாதிரியே வச்சு பண்ணிடறாங்க கிராமத்தில் பார்த்தீங்கனா நீர் நிலைகள் குளம் குட்டை ஆறுகள் இயற்கை சுற்றுசூழல் விளை நிலங்கள் விவசாயம் அது இருக்கறதுனால் வந்து உடல் ஹெல்த்தி ஹெல்த்தி அவங்க வந்து வச்சுக்க பயன்படுது இயற்கை வந்து நக நக கிராமபுறத்தில் வந்து நல்லா இருக்குது நகர்புறத்தன்று பார்த்தீங்கனா பசங்களோட படிப்பு ச படிப்பு படிக்கிறத்துக்கோசரம் பொலிஷன் ஹேர் பொலிஷன் இருக்குறதுனால் வந்து நகர்புறத்தை அதிகமாக விரும்பு விரும்புறதுல்லை பசங்களை படிக்க வைக்கிறத்துக்கோசரம் நகர்புறத்துக்கு அனுப்புறாங்கள் மற்ற படி பார்த்தீங்கனா இயற்கை கிராமத்தில் இருக்கிற மாதிரி வந்து நகர்புறத்தில் இருக்க முடியாது என்னோட வறுமை சூழல் வேணால் வந்து நகர்புறத்துக்கு போகலாமே தவிற எல்லா எந்த ஒரு பொருளுமே வந்து வெலை கொடுத்து தான் வாங்கணும் நகர்புறத்தில் ஆனால் கிராமபுறத்தில் பார்த்தீங்கனா நமக்கு தேவையான பொருள் நம்மளோட விளை நிலத்தில் வந்து விளைஞ்சி தனக்கு தேவையானதை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம்